நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது தோட்டம் வீடு போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய செடிகளை வந்து அதிகமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உரம் போட்டு அதுக்கு இயற்கையான உரங்களை விட்டு நாங்கள் இது பண்ணுறோம் இதன் ஆலோசனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூடியூப் சேனல்ஸ் மற்ற விஷயங்கள்லேந்து நம்ம பெரும்பாலும் தெரிஞ்சிக்கிறோம் சேனல்ஸில் தான் அதை வந்து நிறைய வழிகாட்டுதல்கள் சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து ஈடுபட்டுட்டிருக்கு அந்தமாதிரி தனியார் சேனல்ஸ் எல்லா நம்ம அங்கே விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கு என்ன மாதிரியான உரங்களை இடுவது இயற்கையான உரங்கள் எது செயற்கையான உரங்களை நம்ம தயாரிக்கக்கூடிய முறைகள் எது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்ககிட்டேருந்து ஆலோசனையாக பெறலாம் அதுமட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அனுபவசாலிகளாக இருப்பாங்க விவசாயிகள் அந்த விவசாயிகள்கிட்டேந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செடிகளை வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்குறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படீன்றது நம்ம பெறுவோம் அப்படி இதுபண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பூச்சிகள் அரிக்காமல் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து நம்ம மாட்டுச்சாணம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பல் போன்ற விஷயங்களை தெளித்து விட்டால் போதும் அப்படீன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க